இப்போது இந்தியாவின் பல பகுதிகள்ல பார்த்திங்கன்னா கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் பெண் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது அது மற்ற எல்லா மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கிறது இந்த மாதிரி திட்டமெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டத்தினால வந்து பா கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கும் உதவியாகத்தான் இருக்கும் இப்போது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது அவங்க ஸ்கூ வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் தூரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்கள் வந்து பஸ்ல போகிறதுக்கும் பஸ் வசதி இல்லாத ஊராக இருக்குது இல்லை இருந்தும் போக முடியாமல் இருக்குது அந்த மாதிரி பட்ட குழந்தைங்களுக்கெலாம் சைக்கிள் கொடுக்கும்போது அவங்க சைக்கிள்ல அந்த பயன்படுத்தி ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துகிட்ருப்பாங்க இப்போ வந்து மடிக்கணினி வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அது பெரும் உதவியாக இருக்கும் இதனால வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைங்கள் படிக்கணும்னு ஆசைப்படும் ஆசப்படுறத நிறைவேத்திக்கும்